ஹலோ டிரைவர் தம்பியா ஏன்ப்பா வண்டிக்கு புக் பண்ணி அப்புறம் என்னப்பா மணி முகூர்த்தம் நாலர மணிக்கு முகூர்த்தம்ப்பா விடியகாலை மூணு மணிக்கியாவது நீ எந்திரிச்சு போய் அப்புறம் ரெடியாகி வண்டி எடுத்துட்டு வரணும்ல நீ வாடகை மட்டும் கேட்குற கேட்குறீங்கள சொல்லுங்க பார்க்கலாம் ம் பொண்ணு மாப்பிளைக்கு தாலி கட்டணும் முகூர்த்த நேரம் நெருங்கிகிட்ருக்குது நாலர மணி நாலே முக்காலே ஆகப்போது எத்தனை போன் பண்ணுறது பத்து போன் பத்து பயஞ்சி போன் பண்ணியாச்சு வேற வண்டி எங்கள் வண்டி எங்கள் வண்டி எங்கேன்னு கேட்டுகிட்ருக்குறாங்க நீ பாட்டுக்கு அப்புறம் அதாயிப்போச்சு இதாயிப்போச்சு மழை பெய்யுது அது பெய்யுதுன்னு என்ன நியாயம் சொல்லு பார்க்கலாம் ம் அதெல்லாம் நமக்கு தெரியாதப்பா நீ வண்டியிலே பார்த்தா இங்கே பார் செல்ப் எடுக்கலை பேட்டரி சார்ஜ் இல்லை இந்த காரணமெல்லாம் நமக்கு ஆகாது நமக்கு வண்டி வந்தாகணும் இங்கே ஆமாம் ஆ சொந்தகாரவங்க கிட்டலாம் ஏத்து வாங்கிட்ருக்கிறதா நான் சொல்லு பார்க்கலாம் த இதெல்லாம் பேசாத நீ நமக்கு டென்ஷன் பண்ணாத வாயில் எதாச்சும் இப்போ வண்டி வண்டியாக வந்துடும் நம்மளுக்கு சொல்லிட்டேன் நல்ல நமக்கு நாலு மனுசங்க இருக்குறாங்க பக்கத்தாடி நம்மள பற்றி தெரியுமுல்ல ஒனக்கு ஆ டென்ஷன் ஆனால் அப்புறம் நம்ம வாயில் என்ன வருதுன்னு எனக்கே தெரியாது இங்கே பார் சொன்னால் கேள் திரும்பி திரும்பி அதையே பேசிகிட்ருக்காத எனக்கு அதெல்லாம் தெரியாது நீ அஞ்சரை மணிக்கு என்ன ஆனாலும் சரி நீ அஞ்சரை மணிக்குள்ள நீ இங்கே இருக்கணும் ஆறு மணிக்கு முகூர்த்தம் முடிஞ்சிடும் பொண்ணு மாப்பிளை தாலி கட்டணும் வரலேனா அப்புறம் நீ அப்புறம் நீ வாடகை கீடகையின்னு கேட்டுட்டு சங்கடப்படாத நம்மகிட்ட காஸும் நான் தர மாட்டேன் ஆமாம் என்ன பண்ணுறது அப்புறம் நீ சொல்றதை கேளப்பா திருப்பி திருப்பி அதையே பேசிகிட்ருக்காத ப்ரெஷர் ஏத்தாத நம்மள யா ஆயிரத்தெட்டு ப்ரெஷர்ல உட்காந்துட்ருக்குறேன் இங்கே நான் சரியாக வாத்தியாரை காணோம் வாத்தியார் வரல வாத்தியார் வந்தால் டிரைவர் வரதில்லை டிரைவர் வந்தால் வண்டி வரதில்லை ஆ இப்படியே பண்ணிகிட்ருந்தா என்ன பண்ணுறது எத்தனைய தான் பார்க்குறது ஒரு தலையில் போட்டு சொல்லு பார்க்கலாம் ம் வீட்டு முதல் கல்யாணமப்பா சம்சாரமுமோ நம்மளை போட்டு வாங்கு வாங்குன்னு வாங்குகிறா ம் ஊர்ல வண்டியே இல்லை அந்த வேண்டிய போய் புக் பண்ணியிருக்குற வேற வண்டியா நமக்கு கிடைக்காது ஆ நேரத்துக்கு வரணுமில்ல புள்ளை வேற இப்போது இப்போ மணவரையில் உட்காந்துட்ருக்குறாங்க என்ன ஆளுங்கப்பா போங்கப்பா ம் மாப்பிளை வண்டி வரணுமில்ல பொண்ணு வச்சிட்டு நான் என்ன பண்ணுறது இங்கே மாப்பிளை வண்டி வரணும் இல்லையா மாப்பிளையை கரெக்டான டைம் நீ கூட்டிட்டு வந்தாதானயா இங்கே தாலி கட்ட முடியும் இப்போ நான் என்ன ஊர் சுத்திகிட்ருக்குறது இங்கே வேற மாப்பிளையை பிடிக்கிறக்கு இன்னொரு ஒன்ரரை லட்சருபா சம்பளத்துக்கு இன்னொரு மாப்பிளையை நீயே பிடிச்சிட்டு வா போ ஆமாம் இங்கே நியாயம் பேச வேணாங்க வைய்யா போனை நீ நேரத்தில் வரலேனா வா அவ்வளோதான் சொல்லிட்டேன் ஆமாம்